வெல்கம் மேம் உங்களுக்கு என்ன ஃபுட்டு இப்போ வே தேவைப்படுது

இன்றைக்கி வந்து என்ன ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பக்கெட் பிரியாணி வந்து ரெண்டு பக்கெட் ஆடர் பண்ணீங்கள் அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபுல் மீல்ஸ்ஸு கொடுக்குறோம் அப்புறம் வந்து பிரியாணி ப்ளஸ்ஸு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காம்போ ஆஃபர்ரில் இருக்குது இதுவும் இல்லாமல் மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து வஞ்சரம் மீன் ஃப்ரையும் வந்து ஆஃபர்ரில் இருக்குது ஓகே மேம் நீங்கள் வந்து பிரியாணி ஆடர் கேட்ருக்கீங்க எந்த பிரியாணி பக்கெட் பிரியாணி வேணுங்களா இல்லை பிரியாணி ப்ளஸ் சிக் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் காம்போ ஆஃபர் வேணுங்களா ஆ பக்கெட் பிரியாணி எந்த அட்ரெஸ்ஸுக்கு உங்களுக்கு டெலிவர் பண்ணணும் அட்ரெஸ்ஸை கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா உங்ளோடய டோர் நம்பர் சொல்லுங்கள் டோர் நம்பர் சொல்லுங்கள்

ம் ஏரியா இல்லை எந்த ஏரியாவில் இருக்கீங்க விழுப்புரம் சாலமேடா பின்கோடு சொல்லுங்கள் ஓகேங்க வேறு ஏதாச்சும் தேவைப்படுதுங்களா இப்போ உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இல்லைங்களா இது மட்டும் இப்போ த நண்டு நீங்கள் என்ன கேட்ருந்தீங்க என்ன ஆடர் பண்ணிருந்திங்க நண்டு ஃப்ரை

ஃபுல் மீல்ஸ்ஸு பெப்பர் ரசமா ஆ ஓகே வெ வெய்ட் பண்ணுறீங்களா நா போய் கொண்டு வரேன் உங்களுக்கு ஓகே மேம் தேங்க் யூ